ஹலோ ப்ரோ நான் வந்து தீபன் ஒரு ஹாஃப்பனவரு இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸ்விக்கிலேருந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா கொக்கரொக்கோ பிரியாணியில வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு டூ பீஸ் டூ ப்லேட்ஸ் அப்புறம் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை ஒரு ரெண்டு எக்கு அப்புறம் வந்து சிக்கன் நூடில்ஸ் எக் நூடில்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை எ எங்கே ப்ரோ இருக்க எப்போ ப்ரோ வரும் நாங்கள் வந்து காலையில் நேற்று நைட்லேருந்து சாப்புடல இப்போ நாங்கள் விரதம் இருந்துருக்கனால வந்து எங்களால் சாப்பிட முடியல கோயிலில் வேறு விசேஷம் அதனால் வந்து சாப்புடமுடியில என்னங்க என்னங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடல ரொம்ப பசியில இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பில்லு எல்லாமே வந்து நாங்கள் ஆ இது ஏற்கனவே பே பண்ணியாச்சு ப்ரோ நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கொ வந்துவிட்டீங்கன்னா நல்லா இருந்துருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப தூரம் சுற்றி சுற்றி வரீங்க நீங்கள் உங்கள் லொக்கேஷன் பார்த்தப்ப அப்படித்தான் தெரியூது நீங்கள் ரொம்ப சுற்றி சுற்றி வரீங்க ஏன்னா நீங்கள் அங்கே போய்விட்டு அவங்களோட எங்கள் வீட்லேருந்து இங்கே ரௌண்ட்டச்சிட்டு வரீங்க இதற்கு பேசாமல் எனக்கு கொடுத்துட்டுக்கூட அங்கே போயிருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கேட யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் ஆமாம் ப்ரோ நீங்கள் வந்து எப்படி வந்தீங்கன்னா எங்கள் கோயில் அந்த அங்கே ஒரு கோயில் கட்டாச்சுல நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தா அங்கே ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில்லேருந்து ஒரு ரைட்டெடுத்து வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊருக்கு வரலாம் எங்கள் ஊர்லேருந்து அங்கே ஒரு பிள்ளையார் அங்கே ஒரு புளியமரம் இருக்கும் அந்த புளியமரத்துலேருந்து ஒரு லெஃப்ட்டெடுத்து உள்ளேப்போனீங்கன்னா அங்கே ஒரு மூணாவது வீடு நாலாவது வீடோ எங்கள் வீடு மூண் நாலாவது வீடு நாலாவது நம்பர் அதான் எங்கள் வீடு அந்த வீட்டில் போய் அங்கே வந்துடுறீங்க வந்துருங்க ப்ரோ சீக்கிரம் நீங்கள் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணியிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்தோனே வந்து பே பண்ணிட் ஏற்கனவே பே பண்ணியாச்சு ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணியாச்சு வந்துவிடீங்கன்னா ரிஸிப்ட்டு கொடுத்து போயிறலாம் நீங்கள் அதற்கப்பறம்க்கூட இங்கிட்டுக்கூட ரெண்டு கிலோமீட்டர் தான் நீங்கள் அங்கிட்டு போய் அடுத்த ஆர்டர் கூட பண்ணிக்கலாம் அடுத்த ஆர்டர் பார்த்தா அங்கே தான் இருக்கு நீங்கள் அங்கேயே போய் பண்ணிக்கலாம் ப்ரோ ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க ப்ளீஸ் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சீக்கிரம் வந்துருங்க ப்ரோ தேங்க் யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்